நான் புதுசுண்ணா இப்போது வந்து ஆஃபிஸுக்கு இன்ட்ரிவியூ போய்ட்ருக்கேன் இங்கே ரோடுலாம் போட்டுகிட்ருக்காங்க லேட் ஆகும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு எதாவது ஷாட் ரூட் தெரிஞ்சால் கொஞ்சம் வேகமாக போய் விடுங்கண்ணா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் எட்டு மணிக்குள்ளே அட்டன் பண்ணலாட்டி இன்ட்ரிவியூ முடிஞ்சு போயிடுண்ணா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஷாட் ரூட் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போங்கண்ணா